என்னுடைய நண்பர் சுந்தராஜன்னு சுஜாதா எழுதுன கதை அதில் அந்த மனுஷன் எப்படி சிரிப்போடு அவரோட வாழ்க்கையை கையாளுறதுன்னு இருக்கும் அதனால் அந்த புத்தகத்தை படிக்கும் போது நான் நிறைய வாய்விட்டு சிரிச்சதுண்டு